உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு வெளியே உங்களுக்கு என்ன தொழில்நுட்ப பொழுதுபோக்குகள் அல்லது ஆர்வங்கள் உள்ளன எனக்கு எதில் அதிகமாக என்னோடய வேலையை விட்டு வேறே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா ஆன்லைன் கோர்ஸஸ் நிறையா படிக்கிறது பிடிக்கும் அதுவும் அது அதுப்போக இல்லாமல் யூட்டியூப் சேனல் ஒன்று ஆரம்மிக்கணும் இப்போ நம்மளோடய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஒன்று மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு நம்ம எக்ஸ்டன் பண்ணிக்கிறது நம்ம லைஃப்புக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது வந்துட்டு நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் நம்மளோடய ஒரு ஹாபி ரிலேட்டடாக சேர்ந்தது இல்லை நம்ம ஆக்டிவிட்டி நம்மளோடய டேலண்ட் ரிலேட்டடாக அதை மாதிரி எதாவது ஒன்று செ அது சார்ந்த ஒரு விஷயமா இருந்தால் அது இன்னும் நல்லதாகவே இருக்கும் இப்போ யூட்யூப் சேனலே ஸ்டாட் பண்ணுறோம்னா யூட்யூப் சேனல் மேக்ஸிமம் எதுக்குனா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோடய குணாதிசயங்கள் இது தான் நமக்குள்ளே ஒரு ஸ்கில்லு இருக்குது நமக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது அதன் மூலமாக நமக்கு எதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஃபீல்டாக இருக்கலாம் ஒரு கம்பெனி ஃபீல்டாக இருக்கலாம் ஒரு சினி ஃபீல்டாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு இந்த திறம இருக்குங்கிறதையாவது நான் வெளியே காட்டிக்கணும் இப்போ நிறைய பேருக்கு அவங்களால் எதுவும் முடியாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுற டைமில் நான் இதெல்லாம் பண்ண முடியும்னு வெளியே ஒருத்தங்கக்கிட்ட அது காட்டும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமாக இருக்கும் இன்னும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அவங்க இன்னும் நிறையா பண்ணுவாங்க அந்த ஒரு ரீசன்க்காகவே ஒரு சில விஷயம் நம்ம வேலையை தாண்டி நம்ம நிறைய கற்றுக்கணும் அதில் நம்ம ரொம்ப ஆர்வத்தோடய பண்ணனும் இப்போ ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறது வந்துட்டு அது எனக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருக்குது அதன் மூலமாக எனக்கு எதாவது வேறே பெரிய வேலைவாய்ப்பு கூட கிடைக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்லைன் கோர்ஸை ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு ஒரு சர்ட்டிஃபிகேட் தான் சும்மா எழுதினா வந்துரும் அப்படின்லாம் இல்லை நிறைய ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு நம்ம படித்து அதன் மூலமா வர்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் சர்ட்டிஃபிகேட்டு வரும் ஸோ அதிலையும் ரொம்ப கஷ்டம் இருக்குது எதுவும் இங்கே ஈஸியாக கிடைக்காது